ஹலோ தங் பாப்பா நீங்கள் வந்து இந்த எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குடி பாப்பா ஆதார்க்கு ஆஃபீஸுலேருந்து அது என்னென்னா அந்த ஒரு நாள் போனோம்ல அங்கே அது புதுப்பிக்கிறதுக்கு போனோம்ல அது இப்போ மெசேஜ் அனுப்பிருக்கறாங்கள் ஆனால் அது சரியாகிடும் இல்லைனா ரெண்டு நாள் கழிச்சு வந்து ஆகலைன்னா பாருங்கன்னு சொல்லிருக்கறாங்கள் அதுதான் நீ வேலை முடிஞ்சிடுச்சின்னால் எனக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கழிச்சு வரியா அந்த மெசேஜி உனக்கு ஃபார்வேர்டு பண்ணி வச்சிருக்கேன் பார்த்துட்டு சொல்லு லைன்ல இருக்கேன் ஆ பார்த்துட்டியா பாப்பா ஆ ரெண்டு நாள்ல கழிச்சு வந்துருமா சரி பாப்பால்லாம் நல்லாருக்காளா சரிமா சரி இன்னும் ரெண் நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன் செத்த என்னோட வந்தீன்னா ஆஃபீஸ்க்கு போய் என்னென்னு கேட்டுட்டு வந்துடுவோம் சரிடி பாப்பா ஓகே